ஹலோ ஏர்லைன் ஸ்டாஃப் முத்துலக்ஷ்மிங்களா ஆ ஃப்ளைட்டு புக் பண்ணியிருந்தேன் எட் எட்டு மணி ஃப்ளைட்டு புக் பண்ணியிருந்தேன் ம் என்ன டைமுக்கு வருது டூ அவர் ஆகுமா ஓகே வேறு வேறு ப்ளைட் என்னத்துக்கு டைம் எட்டு மணிக்கு முன்னாடியோ எட்டு மணிக்கு பின்னாடியோ எதாவது வர மாதிரி வண்டி எதாவது இருக்கா ரொம்ப லேட்டாகாமல் டென் ஓ க்ளாக் தான் இருக்கா நான் இங்கே எட்டு மணிக்கு புக் பண்ணியிருக்குறேன் மறுபடி டென் ஓ ரெண்டு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தா எப்படிங்க அந்த டைமுக்கு நாங்கள் போவது அட்ஜஸ் பண்ணிக்கிறதில்லை அங்கே போய் சேர வேண்டிய டைம் இருக்கில்ல எங்களுக்கு இந்த டைமுக்கு போகணுன்னு இருக்குது அங்கே வேலை இருக்கிறதுனாலதான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது இல்லைனா கூட நாங்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஒன் அவரா நீங்கள் சொல்கிற கணக்கு ரெண்டு மணி நேரம் சொல்கிறீங்க நாங்கள் எட்டு மணிக்கு புக் பண்ணிணது நீங்கள் டென் ஓ க்ளாக் பத்து மணிக்கு சொல்கிறீங்க ஆ நாங்கள் எப்படி அங்கே அந்த இடத்துக்கு கரெட் டைமுக்கு நாங்கள் போய் சேர முடியும் சொல்லுங்க நாங்கள் உங்க மேலதிகாரி கிட்டேதான் நான் கம்பளைண்ட் பண்ணணும் ஆ ஓகே